எங்கள் இப்போது வந்து எங்கள் பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேச்சு வழக்குகள் மொழிகள்கிறது ஒரு ரொம்பவே ஒரு ஒரு பெரிய விஷயமா ஒரு தாக்கமாக இருந்துகிட்ருக்கு இப்போ வந்து இப்போ வேலைக்காகவும் கல்வி நோக்கங்களுக்காகவும் தான் வந்து நம்ம வந்து அதிகப்படியான மொழிகளும் மு முதன் அதில் முதன்மை வகிக்கிக்கிறதுன் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியை தான் நம்ம முதல்ல கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த இளைஞர்கள் வந்து தங்கள் தாய்மொழியில் பேசுவது ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறாங்க ஆனாலும் அவர்களோட வேலைகளுக்காகவும் கல்விக்காகவும் இந்த ஆங்கில மொழியை வந்து இந்த அரசாங்கம் வைச்சது வந்து இப்படி கொண்டு வந்தது அவர்களால் வெளியூர் வெளிநாடுகளெலாம் செல்லும்போது இந்த ஆங்கிலம் தான் வந்து உலக நாடுகளுக்கு முதன்மை மொழியாக இருக்கிறதுனால அதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை கட்டாயத்தில் இருக்கிறதுனால அதை அவங்க கற்று தன்னுடைய ந தகுதியையும் கல்வியையும் வேலையையும் உயர்த்தி கொள்கிறார்கள் அதற்காக மட்டுமே தான் வந்து மொழிகள் வந்து தேவைப்படுது மற்றபடி தாய்மொழியில் பேசுவது பெருமைகள் தான்